மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி பதினஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டு பத்து பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சு பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு